கிராமப்புறத்தில் பள்ளிக்கூடத்தில் வந்து குழந்தைகளுக்கு நிறையா அரசாங்கம் வந்து படிக்கிறதுக்கு நிறைய சலுகையை செஞ்சு கொடுத்துருக்கு உதாரணமாக சொல்லணுனா புக்கு இலவசமான புக்கு அப்புறம் யூனிஃபாமு அப்புறம் செருப்பில் செருப்பு சைக்கிளு லேப்டாப்பு இன்னும் என்னென்ன வசதி தேவைபடுதோ எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க அதுவும் கம்யூட்டர் வசதி கூட உள்ளே செஞ்சு கொடுக்குறாங்க அதாவது பாருங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கிரீனில் வச்சு பார்க்குற மாதிரி அளவு கூட எல்லாம் கவுர்மெண்ட் செஞ்சு கொடுக்குது குடிநீர் வசதிலிருந்து எல்லாமே அதனால் வந்து குழந்தைங்க எங் நிற்குறதில்ல எல்லாம் நல்லபடியாக ஸ்கூலுக்கு போகிறாங்க எதாவது ஒரு சில காரணத்தினால வந்து குழந்தைங்க வந்து அனுப்புலை அப்படினா அவங்க குடும்ப பிரச்சினையினால் அனுப்ப முடியாமல் இருக்குதே ஒழிய மற்றபடி எல்லா குழந்தைகளும் ஸ்கூலுக்கு கம்பல்சரியே போய்விட்றாங்க அதில் எந்த பிரச்சினையும் இல்லை